நான் சின்ன வயசில் நீச்சல் அடித்திருக்கேன் ஆனால் இப்போ வயது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வயது ஆனவோன்னே அதாவது பலமாக கையை காலை தூக்கி அதில் நீச்சல் அடிக்கிறதுக்கான ஒரு சக்தி வர மாட்டேங்குது அந்தளவுக்கு உடல் வர்லை அதனால் நீச்சல் வந்து சின்னப்பிள்ளையிலே கற்றுக்கறதுனால அது எந்தளவுக்கு செய்கிறோமோ அந்தளவுக்கு இருக்க இருக்க பெரியவங்கள் ஆக ஆக நீச்சலை நம்ம நல்லா அடிக்கலாம் அப்போ தான் வந்து ஒரு வெள்ளம் வருதோ ஒரு புயல் வருதோ ஒரு பாதுகாக்கிறதுக்கு மக்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஆபத்திலேருந்து ஒருத்தரை பிடி ப பிடித்து கொண்டு வரதுக்கான தகுதி வரும் நீச்சல் எந்தளவுக்கு உடல் பவர் ஆரோக்கியத்துக்கு காரணம்